சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் எ என்ன நகை வேணுங்க எல்லா நகையும் புது மாடல் தாங்கருக்கு எப்போ வரிங்க கடைக்கு சரிங்க ஆமாம்ங்க செய்கூலி சேதாரம் இல்லைங்க நீங்கள் நேரில் வாங்க பார்த்துக்கலாம் ஆமாம்ங்க நைன் ஒன் சிக்ஸ் தாங்க எல்லா மாடலு இருக்குதுங்க ம் கண்டிப்பாக வாங்க எப்போ வரிங்க கடையை காலையில ஒம்பது டூ சாய்ந்தரம் எட்டு மணி வரைக்கும் இருக்குங்க ஆ இருக்குதுங்க கேரளா டிசைன் இருக்குதுங்க செட்டாவும்ருக்கு தனியாகவும் இருக்குதுங்க உங்களுக்கு எப்படி வேணுனாலும் இருக்குதுங்க அது கேரளா டிசைன் வெயிட் இல்லாமல் தான் வருங்க அப்படி தான் இருக்குதுங்க கவரிங் மாதிரி தெரியாது எப்போ வரிங்க ம் வாங்க கண்டிப்பாக எல்லா மாடல் நீங்கள் எப்படி கேட்டாலும் இருக்குதுங்க மாடல் எப்போ வரிங்க ம் இருக்குதுங்க சரி ஓகேங்க செய்கூலி சேதாரம் இல்லைங்க சர் செய்கூலி சேதாரம் இல்லைங்க சர்வீஸ் சார்ஜர் தான் இருக்கு ம் க கடைக்கு வாங்க கம்மி பண்ணிக்கலாம் சரி ஓகேங்க வரும் போது கால் பண்ணிவிட்டு வாங்க